வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகிலுள்ள குண்டடம் அருகே இருக்கற கோயில் தான் குண்டடம் கொங்குவடுகநாதசாமிக் கோயில் இந்த கோயில் வந்து மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து மூலவர் வந்து விளாங்கீஸ்வர் என்கிற பைரவர் சிவன் தான் அவதாரம் எடுத்து இங்கே இருக்கார் கோயில் பார்த்தீங்கன்னா மூன்று கோபுரத்தோடு அமைந்திருக்கும் இந்த கோயிலில் வந்து முன்னாடி குளம் இருக்கும் கோயில் தேர் வந்து கோயிலுக்குன்னு தனித் தேர் இருக்குது அதுவும் இல்லாத நான்கு கால பூஜைகள் படி காகா காமி காகம் என்கிற முறைப்படி வந்து இங்கே பூஜைகள் வந்து தினம் நடைபெறும் சனிக்கிழம சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாசி சிவராத்திரி அன்றைக்கு கோயிலுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் மாசி மாதம் முக்கியத் திருவிழா போன்ற திருவிழா நடை நடக்கும் அடுத்தது புரட்டாசி மாதம் வந்து தேர் தேர்த் திருவிழா நடக்கும் மெயினாக வந்து இப்போல்லாம் ஊர்லேருந்து பல மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க இந்த கோயிலுக்குப் பல குல தெய்வங்கள் சாமி அதிகமாக இருக்குது ஸோ வந்து பல ஊர்லேருந்து அந்த ஒரு வருடம் வந்து பெரிய தேர் திருவிழா மாதிரி நடத்தி எல்லோரும் கடவுள் சாமி கும்பிட்டு போவாங்க ஸோ வந்து எங்கள் ஏரியாவில் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில்